இப்போ எங்களுக்கு பிடிச்ச நடைப்பயணம் பார்த்திங்கன்னாக்க இந்த ரோடு ஓரம் போவதெல்லாம் பிடிக்காது எங்கள் வீட்டு சைடு நிலப்பரப்பு இருக்குது நிறைய நிலப்பரப்பு அதில் தான் நான் வாக்கிங் செய்வேன்